ஹலோ அப்துல் தானே எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்று வேணும் சார் எல்ஜி தான் இருக்கா இல்லை மற்றபடி ஹையரு அந்தமாதிரி கம்பெனி சாம்சங்கு டபுள்டோரு அதுமாதிரி எல்லாமே அது எல்ஜியில டபுள் டோர் வேணும் அதாவது வந்து பய நமக்கு ஒன்றும் கொட்டேஷன் பதினஞ்சாயருவா கொட்டேஷன்னு ஆ பதிஞ் பதிஞ்சாயிருவாக்குள்ளே எடுக்கணும் பதினெட்டுருவா வருமா நம்ம கொட்டேஷன்னு இப்போ ப பதினாறுவானா ஓகே நமக்கு அது எப்படி சார் இஎம்ஐ எல்லாம் உண்டா சார் இஎம்ஐ வாரண்டி கார்டு இப்போ நாங்கள் பணம் கொடுத்தா எத்தனை நாளில் சார் டெலிவரி பண்ணுவீங்க ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்கள்தான் வந்து எடுத்துக்கணுமா ஹோம் டெலிவரி பண்ணவா சார் இப்போ நாங்கள் நேரில் வந்தோனா நாங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு எடுத்துக்கலாம்ல சார் ம் அதோட டீடைல்ஸ் வந்து சொல்ல முடியுமா சார்

ஆ ஓகே சார் இதே இப்போ எல்ஜி சாம்சங் எல்ஜி டிவி எவ்வளோ சார் வரும் கொட்டேஷன்னு ஓகே அது எவ்வளோ சார் வரு கம்மியாக பண்ணா எவ்வளோ சார் பண்ணலாம் நமக்கு பத்து ஐநூறு பண்ணலாம் ஓகே சார் ஃபிரிட்ஜ் வந்து நாங்கள் அமௌண்ட்டு சொல்கிறோம் இப்போ நீங்கள் டெலிவரி என்னைக்கிப் பண்ணலானு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவேன் டெலிவரி டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தானே சார் இல்லை அதுக்கு எதாச்சும் சார்ஜ் பண்ணுவீங்களா ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்